பேர்ட்ஸ் பறக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நான் காட்டில் வசிக்கிற எந்த பறவையையும் நான் பார்த்தது இல்லை ஆனால் வயலில் எங்கள் வீட்டு பக்கத்தில் எல்லாம் வந்து அபூர்வமான பறவைன்னு பார்த்தா அது அந்த பறவை பேர் என்னென்னு தெரியல ஆனால் அதில் நிறைய கலர் கலராக இருந்தது அதோட மூக்கு ரொம்ப நீளமாக இருந்தது அது ரொம்ப நேரமாக அந்த மரத்தை வந்து எப்படி ஓட்டை போடலாம் அப்டிங்கிறது வந்து பார்த்துட்டு இருந்தது ஆனால் அது கண்டிப்பாக உட்பெக்கர் இல்லை அது இல்லாமல் இது வேற ஏதோ ஒரு பேர்ட் தான் ஆனால் அது ரொம்ப பார்க்க அழகாக இருந்தது கரெக்டாக பறந்து போச்சு ஆனால் அது அதோட சவுண்டும் ரொம்ப மைனியூட்டாக இருந்தது அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது ஆனால் காட்டில் வசிக்கிற பறவைன்னு பார்த்தா எனக்கு எதுவும் தெரியாது நான் இது வரைக்கும் எதுவும் பார்த்தது இல்லை